ஹலோ ம் சொல்லுப்பா ஐடி கார்டு எப்படிப்பா மிஸ் ஆச்சு க்ரௌண்ட்டில் இருக்குது மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணனுமா இல்லையா இப்போ எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னால் எப்படி நாங்கள் தருவோம் இல்லைப்பா இப்போ எக்ஸாம் டைமில் வந்து கேட்குறீங்களே இப்போ எப்போ எப்படி எங்களால் கொடுக்க முடியும் சொல்கிற எப்படி அலோவ் பண்ண முடியும் உங்கள் இதெல்லாம் நேற்றே கேட்க வேண்டி கேட்கணுமா இல்லையா நேற்றே புரோசீஜர்லாம் இருக்குதுல்ல இப்போ நீங்கள் எக்ஸாம் இருக்குது இப்போ நீங்கள் எப்படி போயிட்டு நீங்கள் இப்போ எக்ஸாம் ட்ரை எக்ஸாம் எழுத பார்ப்பீங்களா இல்லை நீங்கள் போயி ஐடி கார்டுக்கு இப்போ ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ண பார்ப்பீங்களா இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கக் கூடாது புரியுதுங்களா சரி போயிட்டு ஐடி கார்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி ஹெச்ஓடிக்கிட்ட க்ளாஸ் இன்ச்சார்ஜுக்கிட்ட அதுக்கப்புறமா உங்கள் க்ளாஸில் யாராச்சும் ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க ஐடி கார்டு யாரு மிஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு யாரை தெரியுமோ அவங்களுக்கிட்ட ஒரு வாட்டி நீங்கள் சைன் வாங்கிட்டு வந்துருங்கள் வந்துட்டு ஆயிரருபா ஃபார்ம் ஃபில்ல ஃபில்லப் பண்ணி ஐடி கார்டு மிஸ் ஆனதுக்கு ஃபீஸ்ஸை பே பண்ணிகிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துட்டு வாங்க வந்து எக்ஸாம் எழுதிகிட்டு அப்புறமா வந்து மீட் பண்ணுங்கள் ஓகே ம்